ம் வரங்க

என்னென்ன இருக்குங்க இந் இ இந்த கடையில் என்ன ரொம்ப ஃபேமஸ்

ம் சரிங்க

ஆ எனக்கு வந்து பிரியாணி கூட மட்டன் கிரேவியும் சில்லியும் கொடுத்துருங்க

ஓகேங்க ஓ தேங்க் யூ ம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட ஃபுட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டைலாக்காக சொல்லுறீங்க அப்படின்னு நினச்சேன் அது வந்து ரொம் ரொம்பவே மசாலா அது எல்லாமே வந்து ஈக்குவலாக கரெக்டாக இருக்கு எல்லாமே வந்து அந்த பீஸ் எல்லாம் கூட கரெக்டான ஒரு பதத்தில் வ வெந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு வ அதில் மசாலாஸ் எல்லாம் நிறையா ஒட்டி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட இங்கே வேறு எதாச்சு இருக்கா ஆ சரி அப்போ அது ஒன்று கொண்டு வாங்க

ஆ தேங்க் யூ இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு

ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் இதுன்னு ரொம்ப ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு

நானும் இந்த ஊருக்கு புதுசு தான் செம பசியில தான் சுற்றிட்ருந்தேன் அப்போ தான் உங்கள் கடையை பார்த்தேன் ஆ ரொம்ப நல்லாருந்ச்சிங்க மேம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வரும்போது ஃபிஷ் பிரியாணி அந்த மாதிரி ட்ரை பண்ணிப் பாருங்கள் ஆ சிக்கனே நீங்கள் இவ்வளோ நல்லா செய்யும்போது ஃபிஷ் பிரியாணி வந்து இன்னும் நல்லா செய்வீங்க ஓகேங்க மேம் பில் எவ்வளோ மேம் ஓகேங்க மேம் சரி நான் ஸ்கேன் பண்ணிடுறேங்க மேம் ஆ சரி போயிவிட்டு வாங்க ஆ ஓகேங்க